ஹலோ மேம் ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் நான் என்னோடய ஸ்கூ ஸ்கூலில் வந்து நான் ஆனுவல் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க மேம் அதில் வந்து நான் ஜாயி பார்ட்டிசிபேட் பண்லாம்னு இருக்கிறேன் மேம் நான் டான்ஸ் எனக்கு ரொம்ப இண்ட்ரெஸ்ட் மேம் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா மேம் டான்ஸில் வந்துட்டு க அது வந்து பரதநாட்டியம் ஜாயின் பண்ணலான்னுருக்கேன் மேம் நான் இல்லை மேம் நான் இதுக்குது முன்னாடி கற்றிருக்கேன் நான் வந்து இண்டர்நேஷனலில் இல்லை நேஷனல் லெவல்ல அவார்ட் வாங்கியிருக்கேன் மேம் நான் அதுக்கு எஸ் மேம்

எஸ் மேம் வெல் நல்லா போகுது மேம் அது

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் அதுக்கப்புறமா டான்ஸ் டான்ஸ் ப்ராக்டீஸுக்கு எங்கேயும் ஸு ஸ் ஸ்கூலில் வச்சு பண்ணுகிற இருக்குமா இல்லைன்னா வெளியே வெச்சு பண்ணுற மாதிரி இருக்குமா மேம் எப்படி ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஜிபே வழியா பண்ணவா இல்லைன்னா கேஷ் மூலமாக உங்கள் கையில் வந்து கொடுக்கணுமா மேம் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் அண்டு எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இண்ட்ரெஸ்ட் இருக்குது மேம் நான் வந்து வால் ஃபுட் பால் நல்லா இது பண்ணுவேன் மேம் அதில் கேர்ள்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குமா ஓகே மேம் ஓகே மேம் எஸ் மேம் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் ஓரளவு எனக்கு இண்ட்ரெஸ்ட் இருக்குது மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அந்த ஸ்டார்ட் எப்போத்தில ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற அந்த டேட்டை மட்டும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம் நான் அதுக்கப்புறமா மற்றபடி நான் அந்த ஃபீஸை உங் கே உங்களுக்கு கேஷ்ஷாக நான் உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் இல்லை மேம் அவ்வளோதான் மேம் ஆ எஸ் மேம் அந்த ஃபீஸெலாம் நாங்கள் டியூ ஃபீஸெலாம் நான் கரெக்டாக கட்டிவிட்டேன் மேம் டியூஷன் ஃபீஸ் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சரி மேம் சரி மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ